இப்போ கிராமங்கள்லயும் சரி நகரங்கள்லயும் சரி பெரும்பாலும் ஏற்படும் குற்றங்கள் அப்படினு பார்த்துட்டோம்னா திருட்டு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்த்தியாக போய்கிட்ருக்கு இப்போ வந்துட்டு இளைஞர்கள் படிச்சு முடிச்சிடாலும் அவங்களுக்கான ஒரு வேலை கிடைக்காத நிலையில இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படினா இணையத்தின் மூலயமா நிறையா வந்துட்டு திருட்டுகள் நடந்துகிட்டுருக்கு அதே மாதிரி படிக்காதவங்க வந்துட்டு ஏழ்மையில இருக்குறவங்க அவங்கனால அதனால் படிக்க முடியல அப்படிங்கிறமோலும் இளைஞர்களே இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படினா டூ வீலர் திருடுகிறது வந்து நிறைய விஷியங்கள் வந்துட்டு திருட்டு அப்படிங்கறது ரொம்ப அதிகமாக போய்கிட்ருக்கு இதுக்கான விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு நோக்கமாக இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படினு பார்த்துட்டோம்னா ஏழ்மையின் ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு இது என்ன பார்த்துட்டோம்னா வேலையின்னா திண்டாட்டமும் ஒரு சைடில் இருந்துட்டு தான் இருக்குது ஏன் வேலையில்லா திண்டாட்டங்கள் இருக்குது அப்படினா இப்போ கவர்மெண்ட்ஸ்லலாம் நிறையா வடமாநிலத்தவர்கள் வந்துட்டு இங்கே வேலை செஞ்சிக்கறதனால இங்கே இருக்குறவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாகிட்டே போகுது இப்போது ஹோட்டல்ல இருந்து எல்லாமே வடமாநிலத்தவர்கள் வேலை செய்கிறதுனால இவர்களோடய வேலை வாய்ப்பு அப்படிங்கறது குறைஞ்சிக்கிட்டே வரங்காட்டி இங்கே இருக்குறவங்களும் என்ன பண்ணுறதுனு தெரியாமல் பசியினாலும் பட்டினியினாலும் திருடுகிறது அப்படிங்கிறது ஒரு தொழிலாக வச்சிட்ருக்குறது இங்கே இருந்துகிட்ருக்கு